ஹலோ செல்வமா பேசுகிறது நீங்கள் ஏன் கொஞ்சம் நாளாக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறீங்க

இல்லை அடிக்கடிக்கு இந்தமாதிரி உடம்பு சரில்லை உடம்பு சரில்லைன்னு சொல்கிறிங்க இல்லையா நீங்கள் மெடிக்கல் டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுருக்கிங்கல்லையா டாக்டருங்கிட்ட போனீங்க இல்லையா என்ன

நீங்கள் ஸ்கூலுக்கு வராத நாளில் வந்து உங்கள் நண்பர்கள்கிட்ட வந்து கேட்டு உங்கள் பாடம் வந்து என்னென்னு சொல்லிவிட்டு அது வந்து படிச்சுக்கிலயா ரிவிஷன் பண்ணிங்கலயா உங்கள் சப்ஜெக்ட்லாம் வந்து எப்படி இருக்குது ஆ இல்லை நீங்கள் இந்தமாதிரி வந்து தொடர்ந்து உடம்பு சரில்லை உடம்பு சரில்லை சொல்லிட்டு நீங்கள் இந்தமாதிரி ஸ்கூலுக்கு வராமல் இருந்தீன்னாக்கா உங்கள் அட்டனன்ஸ் இருக்காது அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியாது உங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடும் ஆ சரி நீங்கள் என்ன இனிமேல் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் சாக்கு போக்கு சொல்லாமல் ஒழுங்காக வந்து ஸ்கூல் அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்க ஆ தேவை இல்லாமல் லீவ் எடுத்துக்கிட்டு அட்டனன்ஸு ஆப்சன்ட் ஆகாம இருக்க பாருங்கள் இல்லேன்னாக்கா வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிறதுக்கு ரொம்ப டஃப் ஆகிடும் ஆ புரிஞ்சிக்கிங்க உடம்பும் அதே போல உங்கள் உடம்ப பார்த்துங்க தேவையான வந்து மருந்து எடுத்துக்குங்க மாத்திரைய எடுத்துக்குங்க ஆ அதாவது படிப்பில் வந்து அக்கறை காட்டுங்க நீங்கள் இப்போ வர வர உங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப புவராக தான் போயிட்டுருக்கு ஓகேவா ஆ படிப்பு தான் மெயின்னு நீங்கள் வந்து படிப்ப விட்டுவிட்டு மீதி எந்த லைனும் வந்து டைவர்ட் ஆகாம பார்த்துக்கணும் ஆ ஓகே உடம்ப பார்த்துக்குங்க அதே போல வந்து நேரத்தில் வந்து ஸ்கூலில் வந்து அட்டனன்ஸும் ஆகிடுங்க ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ